இந்த வந் இப்போ வந்து என்னான்னா குழந்தைக எல்லாம் செல்லு நோண்டுறதுனால் கேம் எதுவும் விளாட முடியலை குழந்தை முக்கியமாக செல்லு இருந்தால் தான் சாப்பிட்றாங்க செல்லு இருந்தால் தான் எல்லாமே பண்ணுறாங்க செல்லு இருக்கிறதுனால தான் குழந்தைங்க அழுவாம சாப்பிட்டுட்டு நல்ல பிள்ள மாரி இருக்காங்க வீட்டில் அதனால் செல்லு இருக்கிறதுனால கேம் விளாண்டுக்கிட்டு ஜாலியாக செல்லு தான் என் வாழ்க்கை செல்லு தான் எல்லாமே உலகம் அப்படின்ட்டு செல்லு உள்ளே எல்லா குழந்தையும் இருக்கிறதுனால கேம் விளாட அதிகமாக வர மாட்டுறாங்க அந்த காலத்துலெல்லாம் கபடி பல்லாங்குழி ஜெல்லி எல்லாம் விளாண்டுட்டு ஜாலியாக இது பண்ணிட்ருப்பாங்க ஜெல்லி பல்லாங்குழி இதுக்கொசரம் தான் விளாடுவாங்களே கேமு காலைல எழுந்தால் கபடி விளாண்டுக்கிட்டு ஓடி ஓடு ஓடுவாங்க ஆட்டம் ஜாலியாக விளாண்ட்டு டான்ஸ் ஆடுவாங்க நைட்டானா டான்ஸு ஆடிகிட்டு ஐஸ்ஃபை விளாடுவாங்க ஐஸ்ஃபை அது கபடி நைட்டில் கபடி விளாட்றது ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு கிரிக்கெட்டு விளாடுவாங்க இப்போ இருக்கிற காலத்தில் செல்லு தான் உலகத்தை நின்று செல்லு தான் செல்லு மட்டும் தான் அவங்களுக்கு அப்படி சொல்லிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் பிடிச்ச கேமு கபடி கபடி அந்த காலத்தில் விளாண்டு ஜாலியாக இருந்தாங்க சுற்றிட்டு கிடந்தாங்க கால்பந்து கால்பந்து ரொம்ப ஒரு நல்ல விளையாட்டா இருந்துச்சு இப்போ கால்பந்துனா என்னானு கேட்கறாங்க செல்லுலே எல்லாமே பார்த்துட்டு போகிறாங்க இப்போ கபடி ப்ரோ கபடின்ட்டு செல்லில் ஓடுது செல்லில் இப்போ நடக்குது செல்லுலே பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இன்னும் இவங்க யாருமே விளாட கபடினா அப்படி என்னான்னா ரூல்ஸே தெரியலை அப்படிலாம் இருக்காங்க இவங்க இதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க செல்லு ஜென்ரேஷன் மாற மாற செல்லும் வருது செல்லு கிடைக்கிறதுனால அவங்க கையில் கேமு அவங்க விளாட மாட்டுறாங்க காலைல எழுந்தாலே ஃபஸ்ட்டு செல்லை தான் பார்க்கறாங்க செல்லில் தான் எல்லாமே இருக்குது காலைல எழுந்தொன்னே செல்லில் சாங்க் கேட்கறாங்க சாங்கை கேட்டே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க வேலை செய்கிறதுக்கு கூட சாங்க் கேட்டால் தான் செல்லு இருந்தால் தான் வேலை செய்யுறாங்க அவங்க உடல் பயிற்சி கூட செய்கிறதுக்கு கூடோ எக்ஸசைஸ் கூடோ பண்ண மாட்டுறாங்க செல்லு இருந்தால் போதும்ட்டு காலைல எழுந்து கிளம்பி போயிறாங்க அதனால தான் ஒரு டயர்டன்ஸ் டயர்டாவே இருக்காங்க கா செல்லு நோண்டுனா பன்னெண்டு ஒரு மணி ரெண்டு மணி அது வரையும் வ செல்லு நோண்டிக்கிட்டு ஜாலியாக இருப்பாங்க அவங்களுக்கு பிடிச்சதே செல்லு தான் கேமு அவங்களுக்கு பிடிச்ச கேமு எதுன்னு கேட்டால் ஃப்ரீ ஃபயர் பப்ஜி ஃப்ரீ ஃபயர் பப்ஜி தான் ரெண்டு தான் அவங்களுக்கு பிடிச்ச கேமே பப்ஜி மட்டும் விளாடுவாங்க பப்ஜி விளாட்ற டைமுக்கு மட்டுமே ஒதுக்கிறதே காலையில் எடுத்தாங்கன்னா மதியம் வரையும் சார்ஜர் குறையிர வரையும் பப்ஜி மட்டும் தான் விளாடுவாங்க ஃப்ரீ ஃபயரை பொறுத்தளவுக்கு எப்போ நைட்டில் நைட்டானா போதும் நைட் டைமில் ஃப்ரீ ஃபயர் மட்டும் தான் மொபைலை வச்சிக்கிட்டு நைட்டில் ஃப்ரீ ஃபயர் விளாண்டுக்கிட்டு சுற்றி இருக்கற கிராமத்தில் இருக்கிற பசங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு அவங்க ஒரு டீமு இவங்க ஒரு டீமுன்னு சொல்லிகிட்டு கபடியில் இருக்கிற மாரி இவங்க ஒரு ஃப்ரீ டைம் ஃப்ரீ ஃபயரில் ஒரு நாலு நாலு பேர் டீம் சேர்த்துக்கிட்டு ஒரு ரூம் மேட்சை கேமு ரூம் மேட்சின்னு சொல்லிகிட்டு அந்த கேமு விளாண்டுக்கிட்டு டெய்லியும் கற்றிக்கிட்டு ஜாலியாக அவங்க விளாண்ட்ருக்காங்க அது தான் அவங்களுக்கு தெரிஞ்ச கேமு அந்த கேமு வச்சி அவங்க இம்ப்ரூமெண்ட்டு பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச கேமு அதுதான் கபடி வாங்கடா போய் கபடி விளாட்லானு கேட்டால் கபடியெலாம் விளாட மாட்டாங்க கபடின்னா என்னான்னு கேட்பாங்க கிரிக்கெட்னா என்ன கேட்பாங்க பல்லாங்குழினா என்ன கேட்பாங்க ஜெல்லி விளாட்றது என்ன கேட்பாங்க ஐஸ்ஃபையெலாம் நைட் டைமில் ஐஸ்ஃபை விளாடுவாங்க உபாரி நைட் டைமில் உபாரி கோடு போட்டு விளாண்டாங்கன்னா எங்கள் ஊரில் கிராமத்தில் ரொம்ப அழகாக ஜாலியாக கத்திக்கிட்டு விளாண்டு இருப்போம் மரத்து ஐஸ்ஃபைலாம் விளாண்டா அப்படி அவ்வளோ அழகாக இருக்கும் அதெல்லாம் என்னான்னு கேட்டால் இப்போ இருக்கற பசங்களுக்கு தெரியவே இல்லை இப்போ பத்தாவது பன்னெண்டாவது படிக்கும் போதே ஏ ஏழாவது எட்டாவது படிக்கும் போதே ஆன்லைன் கிளாஸ்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு செல்லு வாங்கி வச்சுக்கிட்டு கேம் விளாண்டு இருக்காங்க அவங்களுக்கு செல்லு தான் முக்கியோம்ட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க எப்போ செல்லு ஜென்ரேஷன் இது அது செல்லுனால் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது ஜென்ரேஷன் மாற மாற அவங்களும் மாறிட்டுருக்காங்க ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டுருக்காங்க ஜென்ரேஷன் தான் எல்லாமே அவங்களுக்கு பிடிச்சது ஜென்ரேஷனு செல்லு கிடைக்கும் அவங்களுக்கு அவங்க பேரண்ட்ஸு வந்து செல்லு வாங்கி தந்துறாயிங்க பேரண்ட்ஸே பேரண்ட்ஸாலேயே அவங்களாலையே செல்லு இல்லாமல் இருக்கற முடில இப்போ இருக்கிறது இதில் செல்லு வேணும் அப்படின்ட்டு இருக்காங்க செல்லு தான் செல்லை பேரண்ட்ஸே கேம் விளாட்ற அப்போ பேரண்ட்ஸை பார்த்து அவங்க அவங்க மோ பையன் பசங்களும் பொண்ணுங்களும் செல்லு கேட்பாங்க பொண்ணுங்களுக்கும் செல்லு பொண்ணுங்களுக்கு செல்லே வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பொண்ணுங்க தான் கேமு அதிகமாக விளாட்றாங்க ஆன்லைனில் வந்து பப்ஜியும் ஃப்ரீ ஃபயரும் பொண்ணுங்க மட்டும் தான் கேமு விளாட்றாங்க பொண்ணுங்க விளாட்றது இப்போ விளாட்றது இல்லாமல் பொண்ணுங்களும் அதிகமாக கேமு பொண்ணுங்க விளாட்றது இது ஐஸ்ஃபை விளாடுவாங்க பல்லாங்குழி விளாடுவாங்க ஆனால் அவங்க கேமு அந்த கேமு விளாடவே மாட்டுறாங்க சைக்கிளு கூட ஓட்ட மாட்டாங்க பொண்ணுங்க செல்லு எடுத்துட்டு நடந்து போயிட்டு நடந்தே வராங்க ஸ்கூட்டி தான் ஓட்டுறாங்க சைக்கிளெலாம் இல்லை இப்போல்லாம் கேமு போட்டி பொங்கல் எதனா ஃபங்க்ஷன் டைமில் பெண்களுக்கு போட்டி வக்கலாம் முறுக்கு தின்னுற போட்டி கோலம் போட்டி வக்கலாம் தண்ணி நிப்புற போட்டு அந்த மாதிரி போட்டி கூட வக்கலாம் பொங்கல் அன்றைக்கு அந்த போட்டி வச்சா கூடோ பொண்ணுங்க வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க வீட்டை விட்டு வெளியே வந்தால் வீட்டை விட்டு வெளியே வராமல் செல்லை நோண்டிட்டு இருக்காங்க அவங்களுக்கு பிடிச்சது செல்லு தான் செல்லு நோண்டிகிட்டே அவங்க வா இருக்காங்க நல்ல ஒரு இம்ப்ரூமெண்ட்டாக இருக்குது மாட்டுது நாடு